என்னை அழ வச்ச ஒரு புக்கு அப்படின்னா ஆதிவாசிகளின் குரல் அப்படின்ற ஒரு புக்கு தான் அந்த புக்கை நான் படிக்கும்போது ரொம்ப அழுதுவிட்டேன் என்னன்னா ஒரு ஆதிவாசிக்கு எவ்வளோ அநீதி நடக்குது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அவமானங்களை சந்தித்திருக்காங்க அவங்களுக்கு அடிப்படை உரிமை கூட இல்லை அவங்க எ எந்தளவுக்கு வந்து வேதனைபட்றாங்க அவங்களோட உரிமையெல்லாம் மறு மறுக்கப்படும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க சமூகத்திற்கு இழைக்கப்படும் கொடுமை அநீதி அவங்கள எப்படி ஒடுக்குதலுக்கு ஆளாக்குனாங்க அவங்களுக்கு எதார்த்தமான வாழ்க்கையில் கூட உரிமை இல்லை இது இது எல்லாமே வந்து ஒரு ஆதிவாசிக்கு நடக்கக்கூடிய கொடுமை அதனால் வந்து இந்த ஆதிவாசிகளின் குரல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் படிக்கும்போது நான் ரொம்ப அழுதுவிட்டேன் அவங்க மேல் எடுக்கக்கூடிய வன்கொடுமை அவங்க எப்படில்லாம் கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு என்ன உரிமைகள்லாம் இல்லை அவங்களோட பாலியல் தொல்லை அவங்க மேல் இருக்கிற சுரண்டல் அவங்க மேல் போட்ட பழி அவங்க வேற ஜாதிங்கிறதுனால் அவங்கள இப்படிலான் பண்ணது எல்லாத்தேயும் படிக்கும்போது நான் அழுதுவிட்டேன் என்ன நான் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு படித்த ஒரு புக்கும் அது எனக்கு அந்த ஆதிவாசிகளின் குரலுங்கிற புக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புக்கை படிக்கும் போது தான் நான் அழுதுவிட்டேன்